சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் டிவிஎஸ் ஷோரூம் சரிங்க சார் எக்ஸல் டிவிஎஸ் எக்ஸல் ஹண்ட்ரட் கரெக்ட் சார் கரெக்ட் சார் எஸ் சார் எஸ் சார் கரெக்ட் சார் கண்டிப்பாக சார் சார் இப்போ நீங்கள் மற்ற பைக் நீங்கள் எது எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டோக் இதை மாதிரி இப்போ இருந்துச்சு இப்போ நம்ம டிவிஎஸ் எக்ஸெல்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டோக் எல்லாமே புதுசாக லான்ச் பண்ணிருக்கோங்க சார் அதே நேரத்தில் நீங்கள் வந்து எக்ஸலில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபுள் இருக்கும் ஸோ ஹெவி லோடு ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து ரொம்ப லைட் வெய்ட்டாகவும் இருக்குங்க சார் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ளக்சிபுளாகவும் உண்டு சார் இப்போ நீங்கள் லோக்கலில் நீங்கள் லோக்கலுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மேக்சிமம் வந்து எக்ஸல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்க சார் எதுக்காக சொல்கிறம்னா உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும் இப்போ மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது ஈல்டு கொடுக்குங்க சார் உங்களுக்கு நியர்லி ஃபார்ட்டி ஃபைவ்லேந்து ஃபிஃப்டி வரைக்கும் கொடுக்கும் ஈவன் உங்களுக்கு நீங்கள் எந்த விதமான பைக் எடுத்தாலுமே மற்ற பிராண்டை காட்டிலும் இது வந்து அதிகமாகவே உங்களுக்கு வந்து மைலேஜ் அப்படிங்குறது கொடுக்கும் இது வந்து இப்போ சொல்லுங்கள்

கரெக்ட் சார் கரெக்ட் சார் அந்த மாதிரி பர்பஸ்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் டிவிஎஸ் எக்ஸல் பிரிஃபர் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஐடியா சார் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த வண்டியை எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஹெவி லோட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் இந்த டிவி நீங்கள் டிவிஎஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக் பேக் சைட்டில் லக்கேஜ் யூஸ் பண்ணுறதுக்கும் ஃபிரண்ட்லேயும் நீங்கள் ஆக்குபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நியர்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கேஜி மேலே வரைக்கும் உங்களால் ஈஸியாக அக்சஸ் பண்ணி கொண்டு போக முடியும் உங்களோடய் வெயிட் போக ஃபிஃப்டி கேஜி வரைக்கும் நீங்கள் யூஸ் அடிஷ்னலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் சார் இது ஆன்ரூட் ப சார் ஆன்ரூட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டியை பொறுத்த வரைக்கும் நோ ப்ராப்லம் சார் உங்களுக்கு வந்து ஒன் இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணித்தருவோம் ஒன் இயருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கொடுப்போம் கேரண்ட்டி கொடுப்போங்க சார் அதுக்கு மேலே கேரண்ட்டீஸ் இருக்காது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸஸ் மூணு சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஃபிரீயாக பண்ணி கொடுப்போங்க சார் ஃபஸ்ட்டு மூணு சர்வீஸ்ஸுமே நம்ம ஜென்ரல் சர்வீஸ் ஃபிரீயாக பண்ணிக்கொடுப்போம் ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸ் ஏதாவது உங்கள் சைட்டில் நீங்கள் வந்து இந்த யூஸ் பண்ணி டேமேஜஸ் வந்துச்சுன்னால் அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து சார்ஜஸ் நீங்கள் தான் சார் பண் அப்ளிகபுள் பண்ணுற மாதிரி இருக்கும் சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் சார் நம்மகிட்ட வந்து ப்ளூ கலர் ரெட் கலர் சார் ப்ளூ கலர் ரெட் கலர் மேக்சிமம் வந்து க்ரீன் யூஸ் பண்ணுறாங்க சார் ப்ளூ ரெட் யூஸ் பண்ணுறாங்க சார் நீங்கள் வந்து ப்ளூ கலர் மேக்சிமம் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப குட் லுக்கிங் நல்லாகவும் இருக்கும் க்ரீன் கலர் எல்லாருமே அக்சஸ் பண்ணுறாங்க சார் ஸோ அதனால் இந்த ரெண்டு கலரில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம் சார் ரொம்ப அஃபர்டபுளாக இருக்குதுங்க சார் பார்க்கும் போது டீசன்ட் லூக்காக இருக்கும் இருக்குதுங்க சார் ஈக் இருக்குதுங்க சார் நம்ம வந்து நியர்லி வந்து ட்வல் மந்த்ஸ் வரைக்கும் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூப்பீஸ் வந்து நம்ம வந்து சிக்ஸ் தௌசண்ட் ரூப்பீஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இஎம்ஐ பண்ணிக்கலாங்க சார் இதுக்கு வந்து உங்களோடய பேன் கார்டும் உங்களோடய அந்த இது மட்டும் உங்களோடய ரேஷன் ஜெராக்ஸ் மட்டும் இருக்கணும் சார் அது அது இருந்தால் போதும் ஆதார் கார்டு இருந்தால் போதுங்க சார் எஸ் சார்

சார் நீங்கள் நாளைக்கு மண்டே சார் நாளைக்கு மண்டே நீங்கள் மார்னிங் வரலாங்க சார் வந்தீங்கன்னால் நம்ம வந்து உங்களுக்கு டீட்டைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு அக்சப்ட்டபிள்ஸ் ஓகே ஆகிடுச்சின்னா நீங்கள் நாளைக்கே டெலிவரி எடுத்துக்கலாங்க ஒரு இனிஷியல் பேமண்ட்டாக டென் தௌசண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணுங்க போதுங்க சார்

வாங்க சார் ப்ளீஸ் சார் வாங்க சார் நான் ஃபோன் பண்ணுற நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு கால் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறேங்க சார் வாங்க சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க்ஸ் சார்